நான் இன்னிக்கு ஸ்டவ் வாங்கியிருந்தேன் பார்க்க ரொம்ப ஸ்டைலாக ரொம்ப அழகாக இருந்துச்சு அது எனக்கு ரொம்பவே பர்சனலாக வந்து ரெண்டு பிடிச்சிருந்துது ஸ்டவ் கலர் வந்து நேவி அந்த பிளாக்கில் நேவி ப்ளூ கலந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது ஸோ வந்து அது பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக ரொம்ப இதுவாக இருந்தது அதுவும் இல்லாமல் அதோடய ஸ்டரக்ச்சரில் வந்து அந்த ஆட்டோமேட்டிக் இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது ஆட்டோமெட்டிக்கில் அந்த லை லைட்டிங் ஒர்க்கு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துது அதுவும் இல்லாமல் இதில் வந்து த்ரீ பர்னர் கேஸ் ஸ்டவ் இருக்குது இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது இது கூடவே இருந்த அந்த டியூப் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக நல்லாருந்துச்சு ஸோ வந்து இது வந்து பார்த்தோம் அப்படினா எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கு அந்த த்ரீ பர்னர் எல்லாமே ஒரே சைசில் எல்லாமே நீலமாக பார்க்க கிளாசிக் லுக்கில் இருக்குது இதுதான் என்னை பொறுத்தவரைக்கும் இது ரொம்பவே இதுவாக இருந்தது அதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ரிக் ஸ்டவ்வாக ஸ்டவ்வும் இருக்குது அந்த மாடலும் நான் கேட்டிருந்தேன் அதுவுமே நான் பர்சேஸ் பண்ணியிருந்தேன் அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு இந்த ரெண்டு ஸ்டவ்வும் பெர்ஸ்ன்லி ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு